ஹலோ ஆ சொல்லுங்கள் ஆ யெஸ் மா சொல்லுங்கள் ஆ ஆ நைன் டு தௌசண்ட் மேம் ஆ இருக்கு மேம் ஆ இவ்வளோ என்கேஜ்மெண்ட்க்கு ஃபைவ் ப ஃபைவ் கே வரும் மேம் ஃபைவ் தௌசண்ட் மேரேஜ்க்கு சிக்ஸ் கே மேலே ஆகும் மேம் ஆ ஓகே மேம் ஆ இருக்கு மேம் நீங்கள் வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள் நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம் மேம் லொக்கேஷன் நான் சென்ட் பண்ணிவிட்றேன் மேம் நீங்கள் நம்பர் இந்த நம்பர் தானே நான் சென்ட் பண்ணிவிட்றேன் ஓகே மேம் வேறு எதாச்சும் ப்ராசஸ் இருக்கா மேம் நியூ ட்ரெண்ட் நியூ இப்போ புது மாடல்லுக்கு எல்லாத்துக்குமே இருக்கு மேம் நியூ ட்ரெண்ட்ஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணுறோம் மேம் பண்ணலாம் மேம் அவைலபுல் தான் நீங்கள் எப்போன்னு சொல்லுங்கள் கால் பண்ணிட்டு வந்துருங்க மேம் ஆ ஏ ஆஃபர்ஸ் மட்டும் நான் நீங்கள் வந்துகோங்க நான் சென்ட் பண்ணிடுறேன் மேம் சொல்லிட்டு இதுன்ட்டு ஆ நைன் டு ஃபைவ் ஓ க்ளாக் மேம் நீங்கள் எக்ஸ்பிடி டைம் எனி ஃப்ரீ டைம் இருந்தாலும் எங்களுக்கு உடனே நீங்கள் கான்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் சொல்லுறோம் எப்போ வரணுன்ட்டு பட்டு அப்பாயின்மென்ட் மட்டும் முன்னாடியே சொல்லணும் மேம் ஆ ஓகே மேம் எனி டவுட்ஸ் மேம் வேறு ஆ ஓகே மேம் நான் ரீச் ஆகிட்டு கால் பண்ணுறேன் மேம் ஓகே